அதாவது நான் பார்க்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்னால் டான்ஸ் ஜோடி டான்ஸ்னு ஒன்று இருக்குது அதே போல் ஜோடி நம்பர் ஒன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மைக்கேல் ஜாக்சன் சொல்லிட்டு இருக்குது நிறையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நடனங்களுக்காக அவங்க வந்து கடைப்பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடைப்பிடிக்கிறாங்க அதை வந்து ஒரு ரவுண்டாகவே அவங்க வந்து நடத்திகிட்டு இருக்காங்க நார்மலாக டான்ஸ் ஆடுறத விட அந்த பாரம்பரிய நடனத்தை ஆடுறது ரொம்ப கடினம் காரணம் என்னென்று கேட்டீங்கன்னால் அதை கற்றுக்கிட்டு உள்வாங்கி வாங்கணும் அதை தொலைக்காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஒளிபரப்பு பண்ணுறாங்க நம்ம நாட்டில் வந்து நம்ம நாட்லேன்னு சொல்ல முடியாது இந்திய அளவுலேயும் சரி உலக நாடுகள்லேயும் சரி நடனங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எல்லாேரும் பார்க்குறாங்க நடனத்துக்கு முக்கியத்துவம் தொலைக்காட்சி அதிகமாக தராங்க உண்மைதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி எப்படி அந்த நடனத்தை மக்களுக்கு எடுத்து கொ சொ கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை வச்சு கொண்டு போகிறாங்க அதாவது தொலைக்காட்சி நட்சத்திரங்களை வச்சு தொலைக்காட்சி நட்சத்திரங்களை வைக்கிறனால குழந்தைகள் அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க அவங்க பார்க்க பார்க்க அவங்களும் அதை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படி கற்றுக்கணுன்னு நினைக்கும் போது அவங்க தொலைக்காட்சியில் பாரம்பரியமான நடனங்களை அவங்க கற்றுக் கொடுக்கிற மாதிரிதான் இருக்குது அப்போது குழந்தைகள் ஆர்வப்பட்டு அந்த நடனத்தை கற்றுப்பாங்க இதனால நான் என்ன சொல்ல வரேன்னால் தொலைக்காட்சியில் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்